எங்கள் கிராமங்களிலாம் அதிகமாக வந்து கபடி தான் விளையாடுவோம் அதுதான் நம்ம தமிழ்நாட்டோடய மாநில விளையாட்டும் சரி கபடியெலாம் சொல்லாம் கபடி பற்றி சொன்னா அது ஒரு உடல் வலிமையை தான் குறிக்கும் நம்ம வந்து நம்ம வந்து உடல் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும் அது இல்லாமல் நமக்கு புத்தியும் அதிகமாக செயல்படணும் கபடின்னு பார்த்துக்கிட்டா வந்து ரொம்ப உடலில் ரொம்ப வேகமாக போகணும் சோம்பேறி மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தாவெலாம் கபடி விளையாட முடியாது அதுல்லாமல் கிராமப்புறங்களில் வந்து கபடி விளையாடுறது தான் ஃபேமஸ் கபடி கபடி ரூல்ஸ் பற்றி சொல்லணும்னால் கபடியில் வந்து மொத்தம் மொத்தம் ரெண்டு டீம் விளையாடுவாங்க கபடி ஒரு டீமில் ஒரு டீமுக்கு ஏழு பேர் அதில் ரெண் அந் இந்த பக்கம் கார்னரும் அந்த பக்கம் கார்னரும் டிஃபன்ஸ் பண்ணுவாங்க நடுவில் இருக்கிறவர் வந்து ரைடர் கபடியில் வந்து ஒரு பொட்டியில் வந்து மூணு கோடிருக்கும் ஃபர்ஸ்ட்டு கோடு வந்து பொக்லைன்னு சொல்லுவாங்க அந்த அந்தக் கோடை தொட்டால்தான் வந்து கபடி அந்த ரைடு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைனா கோடை தொடாமலே திருப்பி போய்விட்டா அந்த ரைடர் வந்து அவுட் ஆகிடுவாரு ரெண்டாவது கோடு வந்து போனஸ் கோடு போனஸ் கோடு வந்து அந்த போனஸ் கோட்டை தாண்டி கா கா ஒரு காலை வைக்கணும் அப்புறம் இன்னொரு கால் வந்து காத்துலேருக்கும் அந்த அப்படி நம்ம பண்ணால் வந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்டு கிடைக்கும் அடுத்து கடைசியாக இருக்கிறது எண்டு லைன் எண்டு லைன் வந்து டிஃபன்டரோ இல்லை ரைடரோ வந்து யாராவது தொட்டால் அவங்க வந்து அவ் அவுட்டுனு சொல்லப்படுவாங்க அப்புறம் பக்கத்தில் வந்து லாபின்னு ரெண்டு பொட்டி இருக்கும் அந்த லாபியை வந்து இது டிஃபன்டரை வந்து தொடாமல் ரைடர் ஏறிவிட்டாலோ ரைடரை தொடாமல் டிஃபன்டர் ஏறிவிட்டாலோ அவங்க வந்து அவுட்டாகி அவுட்டாகிடுவாங்க கபடி வந்து ரொம்ப ஃபேமஸ் விளையாட்டு இது தமிழ்நாட்டுலேயும் சரி உலகத்துலேயும் சரி கபடி நம்ம விளையாண்டாலே போதும் நமக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் கபடி விளையாடும் போது சில பல அடிகளும்படும் அதல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வீர வீர அடி வீர தழும்பு அது மாதிரி சொல்லி தேற்றிக்கலாம் நம்ம